எங்கள் ஊர் வந்து ஒரு அழகான கிராமம் கிராமன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரது வந்து வயல் வெளிதான் உண்மையும் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எங்கூரில் வந்து வயல் வயல் வெளிதான் நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நல்ல காற்றடிக்கும் இயற்கையாக இருக்கும் இயற்கை காற்று நல்லா வாங்கலாம் அதேமாதிரி ஜாலியாக இருக்கும் டைம் போகிறதே தெரியாது அந்த வயல் வெளிக்கு போயிட்டோன்னு வச்சிக்கிங்களேன் நமக்கு டைம் போகிறதே தெரியாது இது ஏசியே தேவை இல்லை எங்கள் வீட்டு கதவை திறந்து வச்சு இருந்தாலே பக்கத்தில் வயல் அப்படே எங்கள் வீட்டை சுற்றி வயல் எங்கள் வீடு வந்து சென்டரா இருக்கும் ஃபேனே தேவை கிடையாது ஏன்னா அங்கே அடிக்கிற காற்றே வந்து அவ்வளோ ஜில்லுனு கூலிங்காக செம்மையாக இருக்கும் ஏசி காற்றே தோற்றுடும் அந்தளவுக்கு இருக்கும் வயல் வெளி இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து முக்கியமானது வந்து சோறு அதை உருவாக்கி தர்றது விவசாயி இ விவசாயியும் வந்து ஒரு நெலனு இருந்தால் மட்டுந்தான் அவரால் அந்த இதில் வந்து பயிரிட முடியும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து நம்ம சாப்பிட்றது உயிர் வாழறதுக்கு பேஸ் வந்து வயல் தான் வயல்தான் எனக்கு வந்து எங்கூரில் பிடிச் எங்கூரு வந்து பச்சை பசேல்னுதான் இருக்கும் வயல்லாம் நிறையாருக்கும் எனக்கு பிடிச்ச இது வந்து விஷயம் வந்து அந்த வயல்தான் அதில் இந்த நாற்று நடறது அறுவடை பண்றது எல்லாமே எனக்கு பிடிக்கும் எல்லா வொர்க்கும் எனக்கும் தெரியும் எனக்கு வந்து எதாவுது போர் அடிச்சிச்சுனா வயல்வெளியில் உள்ள போரில் போயி குளித்தா குளித்தா ஜால் குளித்தா புடிக்கும் ஏன்னா வயல்வெளில வந் வயல்வெளினாலே ஜாலியாக இருக்கும் அதில் போரு அந்த போரில் உள்ள தண்ணி ஜில்லுனு ஜாலியாக அந்த மாதிரிலான் இருக்கும் அப்புறம் வந்து சொல்ல போனால் இயற்கை காற்று வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் இப்போ இருக்கிற இந்த ஃபேனு ஏசி ஏசி ஏர்கூலரு அதுலாம் அதலாம் விட இயற்கை காற்றுங்குறது நம்ம உடலுக்கு நல்லது நம்ம ரத்தம் அந்த நம்ம உடலுக்கு நல்லது நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் அந்த மாதிரி அந்த சுற்று சூழலும் நல்லாயிருக்கும் இயற்கை மோஸ்ட்லி பச்சை பசேல்னு இருந்தால்தான் என்விரான்மென்டலும் க்ளீனாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால எனக்கு வந்து எங்கூரில் பிடிச்சது வந்து வயல்தான் அது மாதிரி சொல்ல போனால் விளாட்டு எங்கள் ஊரில் வந்து விளை கிராமனாலே கபடி சிலம்பாட்டம் அந்த மாதிரிதான் விளையாடுவாங்க மோஸ்ட்லி அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து விளையாட்டில் பிடிச்சது வந்து இந்த பல்லாங்குழி சிலம்பாட்டம் கபடியும் ரொம்ப பிடிக்கும் அதில் மெயினாக பிடிச்சது வந்து பல்லாங்குழி அது வந்து அறிவு சம்மந்தமாக இருக்கும் என் என் கூட யாரு விளாண்டாலும் நான் அவங்கள தோற்கடிச்சிடுவேன் எங்கவூர் எங்கவூரில் மோஸ்ட்லி எல்லாம் பல்லாங்குழிதான் விளாடுவாங்க ஏன்னா வந்து ஏவூரு எங்கூரு வந்து கிராமம் இப்போ உள்ள மாதிரி எல்லாம் ஃபோனில் இன்டோர் கேம்ஸ்லாம் விளாடறது விளாடறாங்க இப்போ ஏன்னா கிராமத்தில் மோஸ்ட்லி வந்து எல்லாம் அவுட்டோர் கேம்ஸ் தான் விளாடுவாங்க ஏன்னா பாரம்பரியத்தை வந்து பின்பற்றுவது வந்து மோஸ்ட்லி கிராமத்தில் மட்டுந்தான் வேறே எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால வந்து எங்கூரில் மோஸ்ட்லி வந்து பண்பாடைதான் வந்து பின்பற்றி வாழ்வாங்க அந்த மாதிரி கபடி பிடிக்கும் எனக்கு இது பல்லாங்குழி விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜாலியாகவும் இருக்கும் என்டர்டெயின்மென்ட்டாகவும் இருக்கும் அதேமாரி எனக்கு பிடிச்சது வந்து வயல் வயல் வயல் பிடிக்கும் அது இருந்தால் உண்மையாக விவசாயியும் வயலும் இருந்தால் மட்டுந்தான் நம்ம வந்து உயிர் வாழலாம் அந்த அடிப்படையில் எனக்கு வயல்வெளிலாம் ரொம்ப பிடிக்கும் அங்கே போய் அங்கே போய் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இன்னும் இந்த பூமி சுழலுதுனு சொன்னால் அது வந்து அந்த பச்சை பசேல்ன்னு இருக்கிற அந்த ஒரு நிறத்தால மட்டுந்தான் ஸோ வந் எனக்கு பிடிச்சது வந்து எங்கவூரு கிராமம் ஸோ எனக்கு பிடிச்சது வந்து வயல்வெளி ஏன்னா அங்கே ஜாலியாக இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிராமத்தில் வாழறதுதான் என்னிக்குமே பெஸ்ட்டு சிட்டியில் வந்து எல்லா தேவையும் இருந்தாலுமே கிராமத்தில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து சிட்டியில் என்னிக்குமே கிடைக்காது அதுதான் என்னோடய தாட்டாக நான் சொல்லுவேன்